மீன் பிடிக்கப் போகும்போது அதுக்குத் தேவையான வலை வால்பாடி வலை தொண்டி வலை சுருக்கு வலை லாங் லயன் மீன் பிடிக்க ஹேண்ட் லைட் சோனார் ஜிபிஎஸ் மீன் பிடுச்சி வைக்க ஃப்ரிட்ஜி அதெலாம் கொண்டு போவோம் முன்னாடியெல்லாம் மரப்படகு பழைய மிதவைப் படகு பயன்படுத்தினாங்க இப்போ மோட்டார் டாலர் கப்பல் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க முன்னாடியெல்லாம் முழுக்க முழுக்க கைமுறை வேலை தான் இன்றைக்கி எல்லாம் இயந்திரத்தோடய வேலை பழைய மீன்பிடி முறையை இன்னும் விடலை ஆனால் அது தொழில்நுட்பத்தோடு ஒன்று சேர்ந்திருக்குது